சீத்தாராமன் சீத்தாராமங்கிறது ஒரு லவ்வபுல் ஸ்டோரி அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ராணுவ வீரர் யாரும் இல்லாத ஒரு ராணுவ வீரர் தனி தனிமையில் உள்ள ராணுவ வீரர் அவர் வந்து அம்மா அப்பா யாரும் இல்லாமல் தனியாக இருந்தாங்க இருந்த போது ஒரு முறை ஒரு துளை ரேடியோ பதிவின் போது எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கறத அவர் வந்து தெரிவித்திருப்பார் அதுக்கு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து பல ஊர்களில் இருந்தும் லெட்டர்கள் வந்து அவருக்கு அண்ணன் தங்கை என்ற உறவில் வந்து வந்து கொண்டிருந்தது அந்த வந்த லெட்டரில் ஒரு லெட்டரில் வந்து தனது கணவராக ஒரு பெண் எழுதியிருப்பாள் அதை படித்து ஒரு எக்ஸைட்மென்ட்ல இருந்திருப்பார் நாட்கள் ஆக ஆக அந்த லெட்டருக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் இருந்தபோதும் பல சிக்கல்களை தாண்டி அந்த ஹீரோயினியை வந்து பாக்கறதற்காக போயிருப்பார் அந்த ஹீரோயினியும் ஒரு இளவரசி ஆனால் அதை வந்து காட்டிக்காதம்ம காட்டிக்காமல் இருப்பார் ஹீரோகிட்ட வந்து காட்டிக்காமல் இருக்கிறா மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நல்லபடியாக காதலை வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் அப்படியாப்பட்ட காதல் வந்து போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் போது இவன் காதலை வந்து காதலி சொல்லாததுனால மிகுந்த வருத்தம் அடைகிறார் உடனே அந்த ராணி என்று தெரியாமல் அந்த ராணிகிட்டையே போய்ட்டு நான் இவ்வளோ சம்பாதிக்குறேன் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படினு கொஞ்சம் வசனங்கள் அந்த கதாபாத்திரத்திற்கும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த டேரெக்டர் வந்து அந்த படத்தில் வந்து வச்சிருப்பாங்க இப்போ இரண்டு பேருக்கும் வந்து பிடிச்சிருச்சி ஆனால் எல்லா படத்துலேயுமே இருக்குமே நல்ல லவ் போய்ட்டு இருந்தால் இடைல ஏதா பிரச்சனை வருமே அந்தமாதிரி இந்த படத்துலேயும் அவங்க அண்ணன் வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த சீதா என்ன பண்ணுறாங்க இல்லை நான் அந்தமாதிரி இவங்களை லவ் லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டு வந்துடுவாங்க இருந்தபோதும் கல்யாணம் ஆகிட்டு இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு ராணுவ விஷயமா பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயத்துக்காக சண்டைக்காக ரகசிய போர் வந்து நடக்கும் அதுக்கு வந்து ராமும் இருப்பாங்க அந்த டீமில் இருக்கிறப்ப இவங்க அந்த டீம் போனப்போ அவங்கள் இவங்கள் திட்டமிட்டபடியே அங்கே போய்ட்டு அங்கே எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுடுவாங்க அப்படி திரும்ப ரிட்டன் வரும்போது ஒரு தீ விபத்தில் ஒரு கொழந்தை உள்ளே மாட்டிக்கும் அந்த குழந்தைய காப்பாற்ற போன ராமும் இன்னொரு வீரரும் கொழந்தைய காப்பாற்றிடுவாங்க இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட வந்து மாட்டிப்பாங்க அப்போது வந்து ரெண்டு நபர் மாட்டினாங்கயில்லயா அதில் வந்து ரெண்டு பேரையுமே இது வந்து ஒரு அங்கீகரிக்காத ஒரு விஷயங்குறதுனால அங்கீகரிக்காம நடந்த ஒரு சண்டங்கிறதுனால இதை வந்து முறைப்படியாக நம்ம எதுவுமே பண்ண முடியாத சுச்சிவேஷன் அப்படி இருக்கிற நெலமையில் வந்து அந்த நாட்டு ஒரு தீவிரவாதியை நம்ம கஸ்டடியில் இருப்பாங்க அப்போ அந்த நாட்டு அரசு என்ன சொல்வாங்க அவங்களை விடுதல பண்ணும்போது நான் அவங்களை கொடுக்குறோம் அப்டிங்கிற மாரி நம்ம பேசியிருப்போம் நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து ராணுவ அரசாங்கம் கூட பேசியிருப்பாங்க அப்போது என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டு அரசு யாராவது ஒருத்தங்களை தான் அனுப்புவோம் அப்டிங்கும் போது இவருக்கு யாரும் இல்லயா கல்யாணம் ஆகாத நிலையில் கல்யாணமாகி இப்போதான் இருக்கார் ஆனால் இன்னொரு ராணுவ வீரருக்கு வந்து கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்கு அவர் வந்து நான்தான் போவேன் நான்தான் போவேங்குறதுனால பேசிகிட்டு இருந்தார் இருந்தாலும் ரெண்டு பேரில் யாரை விடுவது அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ அந்த நாட்டு பாகிஸ்தான் நாட்டு ஆர்மியில் உள்ளவங்க இந்த நாட்டில் உள்ளவங்கள்கிட்ட வந்து இந்த நாட்டு நம்ம ரெண்டு பேர் மாட்டினாங்க இல்லையா அவங்கள்கிட்ட வந்து இந்தியாவில்லோட அந்த ராணுவ திட்டங்களை வந்து கேட்டாங்க அதை வந்து ராம் வந்து இந்த படத்தின் ஹீரோ வந்து கண்டிப்பாக சொல்லமாட்டேன் அப்படினு சொல்லி அந்த ஆர்மிமேனோட மூஞ்சியில் எச்சில் துப்புறார் அந்த சீன் அந்த சீன் பார்த்தோனே எனக்கு இந்தியா இது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு வந்துடுச்சி ச்சே நம்மளாலாம் இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே என்ன பண்ணி இருப்போம் நம்ம உயிர்தான் முக்கியம்ன்ட்டு வந்து இருப்போம் ஆன அந்த ஹீரோ அப்போதான் கல்யாணம் ஆன ஹீரோ அதை செய்யலை அந்த இன்னொரு மாட்டினாங்க இல்லையா அவங்கள் வந்து அந்த இவரை விட ஒரு உதவி மேலானவர் பதவியில் உதவி பதவியில் வந்து பெரியவர் ஆனால் அவர் அந்த உண்மையை சொல்லி அங்கே இருந்து தப்பித்து இந்தியாக்கு வந்துடுறாரு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு ராணுவ துறையில் மிக பெரிய பதவிமேல் இருக்கார் அப்போது வந்து சிறையில் எழுதின ஒரு லெட்டரை வந்து ஒரு குழந்தைய காப்பாற்றினாங்க இல்லையா அவங்கள் தாத்தாவும் பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்காங்க அவங்கள் மூலியமாக இதை வந்து என்னோட சீதாட்ட கொடுத்துடுங்க அப்படினு சொல்வாங்க காலங்கள் பல கடந்தன அந்த குட்டியாக கொழந்தை காப்பாற்றுனாங்கனா அவங்கள் காலேஜ் படித்து அந்த ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஓகேவா அப்போ அந்தமாதிரி இருக்கிற சுச்சிவேஷனில் அந்த லெட்டர் ஒரு பல வருடங்கள் கழித்து சீதா கையில் கிடைக்கிது அதில் ஒரு அருமையான வாசகம் இவங்கள் ராணி என்று தெரியாது அப்படினு இவங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கடிதத்தில் மாதம் நானூறு ருபாய் சம்பளம் வாங்கும் எனக்காக அனைத்தையும் உதறி விட்டு வந்த இளவரிசியே அப்டிங்கிற ஒரு டைலாக் இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்டார்டினரியான ஒரு மொமெண்ட்டாக அந்த படத்தில் நான் பாக்கிறன் ஏன்னா அவங்க ராணின்னு இவங்கள்ட்ட காட்டிக்கலை ஹீரோகிட்ட காட்டிக்கலை இருந்தாலும் அது தெரிஞ்சும் தெரியதமாதிரி அந்த கடைசில அவர் இல்லாதப்போ அந்த வந்த லிரீக் அந்த ஒரு லைன் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரசியத்தை அந்த படத்தில் ஏற்படுத்துச்சு அதுக்கப்பறம் அந்த லெட்டரை ஒரு ஆவணமாக வச்சு அவங்க வாதாடி தனது கணவர் வந்து நானுன் இந்தியாவுக்கான ஒரு திட்டம் அந்த ப்ளானை வந்து பாகிஸ்த்தான் அரசுகிட்ட கொடுக்கல கொடுத்தது அவங்கதான் அப்டின்னு சொல்லி தன் கணவன் இறந்த போதிலும் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணலை அப்டிங்கிற ப்ரூப் பண்ணாங்க ஸோ எக்ஸாட்லி இவர் மிகப்பெரிய ஒரு லவ்வோட ஒரு இந்தியா மேலே ஒரு இந்திய வீரர் எவ்வாறு வச்சுருக்காங்க அப்டிங்கிறத வந்து ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் அதுமட்டுமல்லாமல் இந்திய ஆர்மி இந்திய ராணுவ வீரர்கள் மேலே ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கு எனக்கு எவ்வளோ ஒரு காலநிலையும் விஷயம் எல்லாத்தையும் தாண்டி எனது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு ரியல் இந்த கதை வந்து ஒரு ரியாலிட்டியான கதை அதை லவ்வை ஆட் பண்ணி அவங்க சுவாரசியமாக இந்த படத்தை வந்து கொண்டாந்திருக்காங்க அப்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுவே இதுவேதான் ரியாலிட்டி இப்போ இந்தமாதிரி இருக்கிற ராணுவ வீரர்களும் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தனது குழந்தைகள் அனைத்தையும் விட்டுட்டுதான் ராணுவத்துக்கு போகிறாங்க அவங்கள் மீண்டும் வருவாங்க வரமாட்டாங்கறது அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இருந்தாலும் இந்தியா அப்படின்காக அவங்கள் அந்த செய்கிற துணிச்சலான ஒரு விஷயம் ரியலீ ஹாட்ஸ்அப் ஆல் இந்தியன் ஆர்மி